ஹலோ வணக்கம் நான் டீச்சர் பேசுகிறேன் நீங்கள் மீனாட்சியோடய அம்மாவா நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஃபஸ்ட்டு யூனிட் அவ்வளோ ஃபீஸா ஆ ஃபீஸு எவ்வளோ மேடம்

ஆமா பண்ணலாம் ஓகே ஹா சரி மேடம் அவள் ஒழுங்கா சாப்பிட்றாளா ஸ்கூலில்

ஆ ஆ பேரெண்ட்ஸ் மீட்டிங்குக்கு என்னயால வர முடியலை நாங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போய்ட்டேன் ஆ ஆ சரி மேடம்